ஹலோ யாருங்க ஆமாங்கம்மா என்னம்மா வேணும் இருக்குங்கமா

சரிங்கமா சரிங்கமா நம்ம கடையில் எல்லாமே நல்லா இருக்கும்மா போன வருடம் போட்டிங்களே எதாவது விட்டு கொடுத்துச்சா அதனால் எல்லாமே நல்லா இருக்கும் உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே இருக்கும்மா வாங்கிக்கலாம்மா வரும் போதே எல்லாமே வாங்கிட்டு போங்க புது ரகம் ஒரு புது ரகம் சோளம் பருத்தி பருத்தி வெதை சோளம் மருந்து எல்லாமே வந்துருக்குதும்மா புது ரகமும் இருக்குது உங்களுக்கு புது ரகம் வேணாலும் வாங்கிக்கிலாம் போன வருடத்த விட இந்த வருடம் அது மகசூல் நல்லா தான் இருக்கும் இல்லை எப்போயும் போடுற மாதிரியே அதையே வேணுன்னாலும் அதையே வாங்கிக்கலாம்மா உங்களுக்கு எது வேணாலும் வாங்கிக்கலாம்மா சரி சரிங்மா சரிங்மா சரிங்மா சரிங்மா சரிங் இருக்குங்கமா வந்துடுச்சுங்க எல்லாம் இப்போ தான் வந்து இறக்கிருக்கோம் வேணுங்கறதை வாங்கிக்கலாம்மா ஆ வாங்கம்மா இப்போ புதுசாக வ வந்துருக்கும்மா புதுசாக வந்துருக்கும்மா உணவு மருத்துவம்ன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து புதுசாக வந்துருக்கும்மா ரேட் லிட்ரு வந்து நானூறுரூவாம்மா சரிங்மா நானூறுரூவாம்மா வாங் வாங்கிக்கலாம்மா நம்ம கடைக்கு வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்பிக்கையாக தருவேம்மா வாங்கிக்கலாம்மா வாங்கிக்கலாம்மா வாங்க புதுசே வந்து இறங்கிருக்கும்மா வாங்கிக்கலாம்மா சரிங்மா சரி வாங்கம்மா வாங்கம்மா நேரில் பேசிக்கிலாம் வாங்கம்மா கம்மியாக தர்றேன் வாங்கம்மா